ஆ சொல்லுங்க சார் ம் சொல்லுங்க சார் ஆமாம் சார் என்ன புக்கு சார் சரிங்க சார் இப்போதைக்கி எதுவும் இல்லை எல்லாமே டெலிவரி ஆகிருச்சி வேணால் உ வேணால் உங்களை ஆர்ட்ரு பண்ணி கொடுக்கறேன் சார் இது ஒரு த்ரீ டேஸ் ஆகும் சார் ஆமாம் சார் இல்லை சார் நான் இன்றைக்கு ஆர்ட்ரு பண்ணால் தான் என்ன புக்கு வேணும் கல்கியா இல்லை பொன்னியின் செல்வன் டூவா பொன்னியின் செல்வனா சரிங்க சார் ஓகே சார் என்றைக்கு வேணும் உங்களுக்கு சரிங்க சார் ஒரு இன்றைக்கு வந்து மண்டே ஒரு தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே கிடைக்கிற மாரி பண்ணுறோம் சார்

இது ஜிபேவே பண்ணிவிடுங்க சார் நம்பர் அமுச்சு விடுறேன் இந்த நம்பர் தாங்க சார் வாட்ஸ்அப்பு சரிங்க சார் ஒரு ஆயிரத்து ஐந்நூறுரூவா வரும் சார் ஆமாம் சார் கொரியோடு சேர்த்து ஆயிரத்து அறநூறுவா வந்துடும் நீங்கள் பே பண்ணிவிட்டிங்கனா ஆர்ட்ரு போட்டிருவோம் ஆர்ட்ரு பண்ணிவிட்டு ஃப்ரைடே கொரியரில் அமுச்சு விட்டுருவேன் சார் என்ன சார் இதே நம்பருக்கு தான் சார் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்க சார் நானும் கொரியருக்கு போட்டுடுறேன் இது நாலு பா நாலு பார்ட்டு வரைக்கும் வேணுமா சார் ஆ சரிங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ தேங்க் யூ சார் ஓகே சார்